வேலைக்கு வெளியே என்னுடைய பொழுது போக்கு எப்படி இருக்குதுனா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருப்பேன் ஜாலியா பேசிக்கிட்டே என் ஃப்ரெண்ட்டோட வீடு இருக்குது அங்கே போய் உட்காந்துகிட்டு எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு கலாச்சிட்டு இதை பத்தியே பேசிட்டுருப்போம் எதாச்சும் நினைவுகளை பற்றி பேசிட்டுருப்போம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம்லாம் ஆச்சுன்னா கிரிக்கெட் விளாட போயிடுவோம் எல்லாருமே கிரிக்கெட் விளாட போவோம் அப்புறம் வந்து டென்னிஸ் விளாட போவோம் அப்புறம் வந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு டப்புன்னு கிளம்புனன்னா டப்புன்னு பக்கத்தில் எங்களுக்கு பாண்டி இப்போது ரொம்பவே பக்கத்தில் டப்புன்னு பைக் எடுத்திட்டு கிளம்பிடுவோம் ஸோ இந்த மாதிரிதான் என்னுடைய பொழுதுபோக்குகள் இருக்கும்